ஆ ஒ சொல்லுங்கள் மேம் ல இது லார்ஜ்ஜி தான் ஆ ஹோட்டல் தான் மேம் சொல்லுங்கள் மேம்

யா வெல்கம் மேம் சொல்லுங்கள் ஆ கண்டிப்பாக மேம் கிடைக்கும் மேம் ஆ ரூமோடய சார்ஜ் நான் சொல்கிறேன் மேம் ரூமோட சார்ஜ்ஜி பார்த்திங்கனா ஃபா எத்தனை பேரு என்னென்னு சொல்ல முடியுமா மேம் ஏன்னா ரூம் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அவைலபிள் பண்ணுவோம் கம்பல்சரி மேடம் அது எங்களோடய விஷ் மேடம் கேப்பும் வேணும்மா கண் கண்டிப்பாக மேடம் அது எங்களோட நாங்களே பண்ணிக்கொடுக்குறோம் மேடம் அதான் அதுக்கு தனியாக சார்ஜ்ஜர் தான் சார்ஜ் ஆகும் மேடம் அதாவது பெர் டேவா பெர் மந்த்தாக அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெர் டே மூணு நாள் இல்லை இல்லை இல்லை மூணு நாள் அது தான் சொல்கிறேன் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் ஒரு மூணு நாளைக்கு பார்த்திங்கனா ஒரு டூ தௌசண்ட் அந்தமாதிரி வரும் மேம் டூ தௌசண்ட் ஏன்னா லாங்கை பொறுத்து அது ஆ டூ தௌசண்ட் ஃபை தௌசண்ட் அந்த மாதிரி வரும் நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி எக்ஸ்ட்ரா சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தீங்கனா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக வரும் நாங்களே கூட ட்ரைவர் அரேஞ்மெண்ட் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு தனியாகவும் சார்ஜ் ஆகும் அவங்களுக்கு தனியாக ரெண்ட் ஆகும் ஆ மூணு நாளைக்கும் நாங்களே ஃபுட்டு அரேஞ்மெண்ட் பண்ணிடுவோம் மேடம் காலையிலே வந்துடும் நீங்கள் த பண்ணுற ரூமுக்கே கூட சர்வீஸ்ஸு ச சர்வீஸ் ப பண்ணிடுவோம் மேடம் காலையிலே வந்துடும் மதியானம் நைட்டு மூணுத்துக்குமே கூட வந்துடும் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கனா நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம் மேடம் எல்லாத்துக்கும் தனியாக சார்ஜஸ் ஆகும் மேம் ஆ கண்டிப்பாக மேடம் இந்த நம்பருக்கு நாங்கள் பண்ணிடுறோம் மேடம் வெல்கம் மேம் ஆமாம் மேடம் கம்பல்சரி மேடம் ரு ஆமாம் மேடம் கம்பல்சரி மேடம் இது உங்கள் அட்வான்ஸ் பார்த்திங்கனா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி முதல்ல ஒரு தௌசண்ட் ருபியை வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக வரும் மீதி பேலன்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஹோட்டலுக்கு வந்தோடனே பே மீதி வந்து ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ண வேண்டியது வரும் செக் அவுட் பண்ணுறப்ப பார்த்திங்கனா மீதி பேலன்ஸ் எவ்வளோ ஆகுதோ அதை நீங்கள் பே பண்ண வேண்டியதாக வரும் மேடம் ஆ கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக மேடம் வெல்கம் மேம்